சொல்லும்மா சொல்லும்மா ஆமாம்பா வாசுகி காய்கறி கடைதான்

ஆ சொல்லுங்க உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ வாங்க ஃப்ரெஷா இருக்குது எல்லா காய்கறியும் வெங்காயம் வந்து ஒரு கிலோ வந்து நாற்பதுருவா தக்காளி ஒரு கிலோ வந்து முப்பத்தியேழுரூவா பீன்ஸு கால்கிலோ இருபதுருவா கேரட்டு வந்து கால்கிலோ இருபதுருவா ஆ ஆ ம் இஞ்சி வந்து ஒரு கிலோ நூறுபாம்மா ஆமாம்மா நாங்கள் வாங்கிட்டு வந்து தானே விற்கிறோம் வெலை அதிகமாத்தான் இருக்குது எல்லாமே சரி வாங்க கொஞ்சம் பார்த்து ரேட்டு போட்டுத்தரேன் வாங்க கோஸ்ஸு வந்து ஒரு கிலோ வந்து நாற்பதுருவா ஆ சரிம்மா

ஆ சரிம்மா நேரில் வாம்மா நான் உனக்கு கொறச்சு போட்டுதரேன் நேரில் வாங்க காய்கறியெலாம் எல்லாமே ஃப்ரெஷாகவே இருக்குது நீங்கள் உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ வாங்க நான் கொறச்சு போட்டுத் தரேன் ஆ சரிம்மா